சமீபத்தில் ஒரு வளையல் வாங்னேன் அதை ஆன்லைனில் தான் வாங்கினேன் அந்த வளையல் பார்க்கும் போது ரொம்ப அழகாவேருந்துச்சு அதேமாரி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த வளையல் அது மேலேருக்க ஸ்டோன்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போட்டேன் போட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் கொட்ட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தா வ கலரும் கொஞ்சம் அடே வெளுத்த மாதிரி ஆன மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா அந்த ஒரு சில வளையில்லா உடைஞ்சுருந்தது வந்த வரும் போதே அதுக்கப்புறம் போடவும் டக்கு டக்குன்னு உடையுது அந்த வளையல் அதனால் ரொம்ப இதுவாவே இருந்தது